ஃபார்மலாக காட்டுங்கள் மேடம் சுடிதார் ஓகே மேடம்

இல்லை சுடிதாரே காட்டுங்கள் சுடிதார் காட்டுங்கள் மேடம்

சுடிதா சுடிதார் பார்த்துக்குறேன் மேடம் அப்புறமே நாங்கள் கேஷுவலில் பார்த்துக்குறோம்

இல்லை ப்ளூ பிங்க்

ஆ ப்ளூ கிரீன் காட்டு இல்லை எல்லாத்தையும் எடுத்து போடுங்கள் நாங்கள் பார்க்குறோம் எதில் எனக்கு எது வேணுமோ செலெக்ட் பண்ணுமோ நாங்கள் எடுத்துக்குறோம் எது பிடிச்சிருக்கோ நாங்கள் எடுத்துக்குறோம் மேடம் ஒரு ஆயர்ரூவாய்க்கிக்குள்ளே ஆயர்ரூவாய்க்கு பாருங்கள் இல்லை எடுத்துக் காட்டுங்கள் நாங்கள் பார்க்குறோம் இத விட இன்னும் பெட்டராக இருந்தால் வேறு எடுத்துக்குறோம் மேடம் எடுத்துப் போடுங்கள் மேடம் நாங்கள் பார்க்குறோம் ஆ ஓகே மேடம் இல்லை இதை விட பெ ஓகே மேடம்